ஆ வணக்கம் ஆ சொல்லுங்கம்மா நான் நான் அரிசி மண்டியில் ஆமாம் ஆமாம் அரிசி ஆமாம் ஆமாம் அரிசி மண்டிலேருந்து தான் பேசுகிறேங்க குமார் ஆ ஆ டிஃபன் கடைங்களா ஆ என்னென்ன அரிசி என்னென்ன அரிசி வேணும்மா

ஆ அப்படிங்களா வண்டி நீங்களே வச்சுக்கிறீங்களா நாங்களே அனுப்பணுமா வண்டி ஆமாங்க அதுக்கு லக்கேஜ்ஜி தான் ஆட்டோ இது லக்கேஜ்ஜி தான் அப்புறம் எப்படிங்க தூக்கிட்டுலாம் வர முடியாது வண்டி நீ சரிங்க சரிங்க அப்படின்னா உங்கள் இஸ்டம் தான் ம் ம்

ஆ உங்கள் கடை பெயரு என்ன ஆ உங்கள் கடை பெயரு என்ன ஆஹாம் எந்த இடத்தில் இருக்குதுங்க அது ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க பக்கத்தில் ஒரு கடை பெயரு சொல்லுங்கள் எதனால் உங்கள் நீங்கள் ஆ ம் சரிங்க சரிங்க செபஸ்டின் கடை சரிங்க சரிங்க ஏன் கேட்டீங்கன்னால் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணலாம் மறுபடியும் எனக்கு அரிசி உங்களுக்கு தேவைன்னா அதுமாரி ஆளுங்கள் நிறைய நமக்கு வேணும் ம் கமிஷன்லாம் ஒன்றும் கெ ஒரு கிலோ அரிசியா அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா தொண்ணூறுபா அதுமாதிரி இருக்குது பழைய அரிசி கொஞ்சம் பழைய அரிசி விலை அதிகம் ஆமாங்க எல்லாம் அறுபது ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் பழைய அரிசி புது அரிசி வந்து ஒரு அஞ்சு ரூபாய் குறையும் அவ்வளோ தான்

ம் சரிங்க சரிங்க ஆ

ஆ சரி எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்கள் இப்போ உடனே போட்டுறவா லேட்டாக போட்டுறவா

சரிம்மா அப்போ போட்டு வச்சுட்றேன் ரெடியாக போட்டு வச்சுட்றேன் ப்ரித்திகா வெல்டுன்னு போட்டு வச்சுட்றேன் வந்து எடுத்துகின்னு போங்க ஆ சரிம்மா

ஆமாங்க அரிசிலாம் நல்லா ஏங்க நீங்கள் இதுவரையிலையும் என் என் கடையில் வாங்குனவொடன்னே நீங்கள் எந்த நேரமும் என் கடைக்கே தான் வருவீங்க பாருங்கள் நீங்கள் வேணால் அரிசி மற்ற கடையில் வாங்கிறதை விட என் கடையில் சூப்பராக இருக்கும் ஆ கண்டிப்பாங்க சரிங்க ஓகே வச்சுட்டுங்களா ம் ம் ம் சரிங்க ஆ இட் இட் ஆ சரிங்க ஓகே ஓகே ஓகேங்க ஓக்